நான் வந்து இப்போ வந்து எந்த செடி அதிகமாக விளைவிக்கவோ இல்லை அதை வந்து பராமரிக்கவோ விரும்புறேன்னா பூக்கள் அப்றம் வந்து காய்கறி பழங்களை விட வந்துட்டு என்னுடைய நோக்கம் ஏன் காய்கறிகளில் இருக்குன்னா காய்கறியை பறித்து நான் வந்து வெளில வந்து விற்றுக்கலாம் உதாரணத்துக்கு நான் எங்கள் வீட்டில் வந்து வளர்க்க கூடியது வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் அதுக்கு அப்புறமா வந்துட்டு சுரைக்காய் பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் போன்று காய்களை வந்து நான் விளைவிப்பேன் இதில் வந்து பூசணிக்காய்ங்குறது வந்து தனி ஏன்னா பூசணிக்காயை எப்போதும் வெளில பூத்ததுக்கு அப்றம் தான் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் நான் ஏன் காய்கறிகள் அதிகமாக விரும்புறேன்னா காய்கறிகளை வித்துடலாம் ஈஸியாக பூக்களை விட காய்கறிகளை அதிகமாக வித்துடலாம் ரெண்டாவது நான் பூக்கள் வந்து வெளில கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு பூக்கள்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் மல்லிகை பூ நான் வைச்சிருக்கன் ஸோ வந்து மல்லிகை பூ தான் நான் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அதில் நிறைய பூத்தாலும் அது எவ்வளவு பூக்குதோ அது எல்லாம் நானே வச்சிக்குவேன் இப்போ பரங்கிக்காய்ங்கிறப்ப வந்துட்டு விதைகள் வந்து ஒரு மூன்று விதைகள் இருக்கு நாட்டு பரங்கிக்காய் ஜெஸ்ஸி பரங்கிக்காய் அப்றம் வந்துட்டு கொம்பேறி பரங்கிக்காய் இதில் வந்து நாட்டு பரங்கிக்காய் வந்துட்டு நம்ம வந்து போடுகிறப்ப நீங்கள் இந்த டீவியில் எல்லாம் பார்ப்பீங்கள்ல அழகாக பரங்கிக்காய் எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாயிருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் தட்டையாக கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்கும் இங்கே இப்போ படத்தில் பாக்கிற மாதிரி இருக்குறது எல்லாம் ஜெஸ்ஸி பரங்கிக்காய் அப்படின்னு சொல்வாங்க இதுலாம் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் பார்வையாகவும் அதிக அளவில் உற்பத்தி தரக்கூடியதாகவும் இருக்கும் இதில் இப்போது ஒரு கொடியிலேயே வந்துட்டு நம்ம வந்து நாட்டு பரங்கிக்காயில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு காய் எடுக்குறோம் ஒரு கொடிக்கு ஒரு வெதைக்கி அப்படின்னா இப்போ ஜெஸ்ஸி பரங்கிக்காயில் ஒரு இருபத்தஞ்சி காய் இருக்கு அதோட உற்பத்தி அளவுங்கிறது வந்துட்டு ஒரு அதிக அளவில் இருக்கும் அதுக்கு அப்புறமாக வந்துட்டு வெண்டைக்காய் வெண்டைக்காயை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு அதில் வந்து நம்ம பூச்சி பிடிக்காம வைச்சிருந்தோம் அப்படினா வெண்டைக்காய் ஓரளவு மகசூல் அதிகமாகவே தரும் இதுலேயும் வந்துட்டு நாங்கள் வந்து ஒருசில செடிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை வந்து நாங்கள் வந்து விதைக்கு விட்டு விடுவோம் இது போன்ற பராமரிப்புகள் எல்லாத்துலேயும் நானும் ஈடுபடுவேன் எனக்கும் இது எல்லாம் பிடிக்கும் அப்புறம் வந்து சுரங்கிக்காய் சுரங்கிக்காயில் வந்து நீட்டு பொடலை சுரைக்காய் இருக்கு அப்புறம் வந்துட்டு பாட்டில் சுரைக்காய் இருக்கு நாட்டு சுரைக்காய் இருக்கு நாட்டு சுரைக்காய் வந்து ஒரு தோல் வந்து ரொம்ப கடினமாகவும் மிகவும் பச்சை நிறமாகவும் இருக்கும் நீங்கள் வெளியில் உள்ள மார்க்கெட்டில் எல்லாம் பாக்கிறப்ப ஒரு லைட் பச்சை நிறத்துல இருக்கும் அந்த நிறத்துல விட மிகவும் கடுமையாகவும் கொஞ்சம் பச்சை நிறம் அதிகமாகவும் இருக்கும் இந்த நாட்டு சுரைக்காயில் இதோடைய மகசூல் என்பது அதிகமாக இருக்கும் இதை சாப்பிடும் பொழுது இந்த நீரிழிவு நோய்க்கெல்லாம் மிகவும் உதவியாக இருக்கும் உடல் எடையை குறைக்கும் இது போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த சுரைக்காய் இதில் வந்து அதிகமாக எல்லோராலயும் விரும்ப படக்கூடிய சுரைக்காயிங்கிறது வந்து பாட்டில் சுரைக்காய் ஏன் வந்து இதை வந்து அதிகமாக விரும்புறாங்கன்னா அது வந்து ஒரு கூடு போன்ற வடிவத்தில் இருக்கும் அதனால் இதை வந்து அதிகமாக விரும்புவாங்க அடுத்தது பாட்டில் சுரைக்காய் அது பிஞ்சாகவே இருக்கும் ஒரு முத்தின தன்மை இல்லாமல் இருக்கும் இது போன்ற காய்கறிகள்லேயும் பழங்கள்லேயும் நிறைய வகைகள் இருக்கு நன்றி